புத்தகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப படிக்கும் நேரம் கூடும் குறையும் சர்வ சாதாரணமாக அரைமணிநேரம் ஒரு புத்தகத்தை படிக்க முடியும் மிகவும் இண்ட்ரஸ்டிங்காக அந்த புத்தகத்தில் இருக்கின்ற கருத்துக்கள் கதைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த புத்தகத்தை முழுவதுமாக படித்து முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வருவது இயல்புதான் பக்கங்கள் குறைவாக இருந்தால் அந்த புத்தகத்தை முழுமையாக படித்து முடித்து விடுவோம் பக்கங்கள் அதிகமாக இருந்தால் தினசரி ஒரு அரைமணிநேரம் அல்லது ஒரு முக்கால்மணிநேரம் ஒரு புத்தகத்தை படிக்க தற்போதைய வேலை பளுக்களுக்கிடையே முடியும் வாராந்திர இலக்குகள் என்று எல்லாம் எதுவும் கிடையாது நேரம் கிடைக்கும்போதெல்லாம் புத்தகங்களை வாசிக்க தவறுவது இல்லை புத்தகங்கள் ஆர்வத்துடன் படித்து வருகின்றேன்